முக்கியமான பின்னல் பொருளுன்னால் தையல் தையல் மிஷின் தான் சொல்ல முடியும் எங்கள் அம்மா இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து நார்மல் மிஷின் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அது ரொம்பவும் யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்டு சொல்லிட்டு தான் மோட்டர் மிஷின் வாங்கிட்டுருந்தோம் மோட்டர் மிஷினும் கரண்ட் கம் அதிகமாக தான் இழுக்குது ஆனால் நார்மல் மிஷினை கம்பேர் பண்ணம் போது டைம் சேவ் பண்ண முடியுது சீக்கிரமாக அந்த ஒர்க்கை முடிக்க முடியுது நான் அதிகமா வாங்குகிற பொருள் எதுன்னு பார்த்திங்கன்னா நூல் ஊசி அப்படிதான் வாங்குவேன் நூல் நூல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும் அதிக அதிக அமௌன்ட்டு ஆகுது இதுவே நான் வந்து மொத்தமாக வாங்குகிற ஒரு ஹோல்சேல் கடையில் வாங்கி வைக்கிறேனும் போது ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகவே சேவ் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் அதிகமாக வாங்குகிற திங்ஸ் பார்த்திங்கனா ஊசி குட்டி குட்டி பாக்ஸ்ங்க அது யூஸ் பண்ணுறதுக்கு நூல் இப்படி தான் வந்து நான் அதிகமாக வாங்குகிற திங்ஸ்ஸாக இருக்கும்